ஸோ பக்கத்தில் பிரபலாமான கல்லூரிகள்னா நிறைய இருக்குது ஏன்னா என்ன சொல்கிறது ஒரு முப்பது கிலோ மீட்டரு நாற்பது கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே நிறைய கல்லூரிகள் இருக்குது ஸோ எல்லாரும் அதாவது எங்கள் குடும்பத்துலனு இல்லை நான் ஒரு கல்லூரியில் படிச்சவன் தான் எங்கள் குடும்பத்துலைனா என் தம்பி இருக்கிறாங்க தென் மாமா பையன் அத்தை பையன் எல்லாரும் அந்த பிரபலமான கல்லூரிகளில் தான் படிக்கிறாங்க ஸோ அந்த பிரபலமான கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படினா நிறைய ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால விருப்பப்பட்டு அதில் படிக்கிறாங்க என்ன அப்டின்னா இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க மேக்ஸிமம் இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங்கில் என்னென்னா இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எல்லாரும் படித்து இப்போ நல்ல பொஷிசனில் நல்ல வெல்செட்டில்ட்டாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ பிரபலமான கல்லூரிகளில் தான் ப்ளேஸ்மெண்ட் ஜாஸ்தியாக வருது ஸோ அந்த ப்ளேஸ்மெண்ட் மூலிமா ப்ளேஸாகி தான் இப்போ நல்ல படியாக இருக்காங்க